அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊருலேயே நாகப்பட்டினம் இந்த சைடில் சம்பா ஐ ஆர் எட்டு போன்ற அரிசி அதிகமாக இருக்கும் இங்கே கம்பு கேழ்வரகு இதுவும் விளையும் அடிக்கடி பயிரிடுவாங்க இங்கே உளுந்தும் பயிரிடுவாங்க இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நெல் வளர்க்குறது மட்டுமில்லாமல் தண்ணி அதிகமாக வரும்போது அதில் மீன் விட்டு அதில் நண்டும் மீனும் ஒன்னாக விட்டோம்னா மீன் நண்டு வந்து அதில் உள்ள பூச்சி பிடிச்சி சாப்பிடுறதோட நமக்கு நல்லதும் செய்யும் அதனால் இதனால் நமக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் இந்த நெல்லை அறுக்கும் போது நண்டை பிடிச்சிட்டு அந்த நண்டை விற்கலாம் நண்டை விக்கிறதுனால ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் இந்த நெல் வகைகள் நமக்கு மழை நாளில் அதிகமாக சேதம் அடையுது அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம்னா இந்த நண்டை விடுகிறதுனால தண்ணியோட அளவு ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் கட்டுக்குள்ளே இருக்கிறத வச்சுட்டு நம்ம நண்டை வச்சு அந்த நண்டு துளையுட்டு அதில் உள்ள பூச்சை பிடிச்சி சாப்பிட்ரும் மீன் அதில் உள்ள பூச்சை பிடிச்சி சாப்பிட்ரும் களையிடுறதை அந்த மீன் கொஞ்சம் தடுக்கும் நண்டு அதில் உள்ள களையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு களை வர்றதை கட்டுப்படுத்தலாம் அதனால் நம்ம களை எடுக்கறத்துக்கு செலவிடுகிற பணத்தை நம்ம பயனாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா அந்த களையை அறுத்ததுக்கப்புறம் திரும்ப அதில் சணல் அதில் பயிரிடுவாங்க சணல் பயிரிடுறதை திரும்ப பல சில பேர் சணலாகவும் மாத்துகிறாங்க மத்தவங்க அதை சணலாக மாற்றாம அப்படியே வச்சு அதை பயிரிடுறாங்க அதை அப்படியே திரும்ப அதில் ரொட்டேட் விட்டு அதையே உரமா மாற்றிக்கிறாங்க அந்த சணலோட வேர் நமக்கு நல்லா உரமா இருக்கு அதோடு மொத்த தண்டும் உரமா இருக்கு அது ஆட்டுக்கும் போடுறாங்க இப்போ நம்ம விவசாயம் வேளாண்மைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் நமக்கு என்ன சொல்லலாம்னா இந்தமாதிரி இதில் நெல் பயிரிடும்போது அதிகமாக தண்ணி வரும்போது நண்டு மீன் இது ரெண்டையும் விட்டு வளர்க்கலாம் ஜப்பானில் இந்தமாதிரி தான் பண்ணுவாங்க இதை வச்சு நம்ம பயன் பயிரிடும் போது நமக்கு நிறையா பயன் கிடைக்கும் அதனால் ரெட்டிப்பு லாபமும் கிடைக்கும் நெல்லுக்கு நெல்லும் ஆச்சு வைக்கோலும் விற்கலாம் மீன் நண்டு இதையும் விற்கலாம் இது மூலமாக நார்மலாக இருக்கிறதவிட லாபமும் ஒரு மூணு மடங்கு அதிகமாகவே கிடைக்கும் இதன் மூலம் நம்ம வந்து ரொம்ப சுலபமாகவும் இந்த களை எடுக்கிற செலவு மிச்சம் மற்ற செலவு களை எடுக்கிறது ஆள் கூலி தினமும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாளுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஐநூறுரூவா ஒரு வேலை டீ இதெல்லாம் நம்ம மிச்சமாகும் நண்டே நமக்கு எடுத்துக் கொடுத்துரும் அதில்லாமல் இப்போ பல இடத்துல வாத்தை வச்சு நமக்கு களை எடுக்கிற மிஷின் செய்கிறாங்க இது நூற்றுல நூற்றி இருபது பெர்சன்ட் ஒர்க் ஆகுது மொத்த களையையும் எடுத்துடுது ரொம்ப பூயூராக வாத்து வேலை பார்க்குது அதாவது வாத்தை மொத்தமாக அந்த வயலுக்குள்ள மேயவிடுறாங்க மேயவிடுறது மூலமாக அதில் உள்ள பயிர் வாத்து எடுத்துகிட்டு போய்டுது களையெல்லாம் வாத்து எடுத்துகிட்டு போய்டுது களை பயிர் மட்டும் நல்லா செழிப்பாக வளருது இதேமாதிரி நம்ம நண்டு மீன் வாத்து இதை வச்சி பண்றதுனால நமக்கு ஆளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா கொடுக்கும் போது நமக்கு ஒரு மாதம் ஒரு ஒரு வாரத்துக்கு களை எடுக்கிறோம்னா பத்தாள் ஒரு ரெண்டாயரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே செலவாகும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஒரு நாளைக்கு ஐயாயிரரூவா செலவாகும் பத்தாள் வச்சு வேலை பார்த்தோம்னா அதே பத்து நாளைக்குனா இருபத்தஞ்சாயிரூவா இந்தளவுக்கு நம்ம செலவாகிறத நம்ம குறைக்கலாம் இந்த பத்தாயரரூவா நமக்கு லாபமாக கிடைக்கும் நண்டு இதை வச்சு பயன்படுத்துறதனால ஓகே இதுவரைக்கு நம்ம பயன்படுத்துறது நடைமுறையில் இருக்கு நம்ம நாட்டில் இது இல்லை எங்கள் மாவட்டத்தில் இத கொண்டு வந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பாத்து யூஸ் பண்ணலாம்